எங்கள் ஊரில் மார்கழி மாதத்துல திருவிழா வைப்பாங்க மார்கழி மாதம் பூஜைலாம் பண்ணுவாங்க மார்கழி ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் நாளிலருந்து மார்கழி முடிகிற வரைக்கும் கோவிலில் பாட்டெல்லாம் போட்டு விட்டு நல்லா இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா வந்து எங்கள் ஊரில் நல்லா சிறப்பாக நடக்கும் மாரியம்மன் கோவில் திருவிழா வந்து ஏழு நாள் கம்பம் போடுவோம் கம்பம் போட்டு அதை சுற்றி ட்ரெம்ஸ்செல்லாம் அடிச்சுட்டு நல்லா டான்ஸ் ஆடிகிட்டு ஏழு நாள் இது ஊரே நல்லாயிருக்கும் ஏழு நாளைக்கு அப்புறம் கிடாலாம் வெட்டுவாங்க கிடாலாம் வெட்டி விழாவ கொண்டாடுவோம் நல்லாயிருக்கும் ஊரில் பக்கத்தூருக்காரங்கள் உள்ளூர்காரங்கள் வெளியூர்காரங்களாம் வந்து நல்லா செலிபிரேட் பண்ணுவோம் இதனால எனக்கு இந்த ஊரில் அந்த விழாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்